நம்ம எந்த எந்த சீசனில் வந்து ட்ராவல் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்கலாம்னு சொல்லுவாங்க பார்த்தீயா அதில் பண்ணணும் ஏன்னால் அப்போ பண்ண போதுதான் நம்மளுக்கு எந்த ஒரு எஃப் இந்த மத்தியான டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெயில் பாதிப்பு இருக்காது நம்ம நம்ம ஒரு அருமையான பயணத்தை அந்த இதில் தொடங்கலாம் இந்த மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் வந்து வெறும் மழையாக பெஞ்சுனு இருக்கும் நம்மளால எங்கேயுமே வெளியே போகக் கூடாது வெளியே போக முடியாது எதையும் சுற்றி பார்க்கவும் முடியாது நம்மளால ஸோ அதனால இப்போது வெயில் காலம்னு பார்த்தீங்கன்னா சும்மா வெயிலடிக்கும் நம்ம எங்கேயும் வெளியில் வெளியில் எங்கேயும் போக முடியாது வண்டிக்கு சுர்ருன்னு ஏறும் அந்த வெயில் அதனாலே நம்மளுக்கு வெறுப்பாகிடும் இதுவே இந்த குளிர்காலம்னு பார்த்தீங்கனா வச்சுக்கோ எந்த வெயிலும் அடிக்காது அவ்வளோவும் மழையும் பெய்யாது குளிர் காலத்தில் போகும்போதுதான் நம்மளுக்கு ஒரு அருமையான லைக்கு ஃபீல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் வந்து எந்த ஒரு தடயமும் இருக்காது ஒரு குளுர் ஒரு குளிர் ஜாக்கெட் ஒன்று அணிஞ்சுக்கினு நம்ம போனோம்னால் ஃப்ரெண்ட்ஸ் கூடயெல்லாம் போனோம்னால் ஜாலியாக இருக்கும் அந்த சீசன் வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு மெமரிஸை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம கிட்டே